வாசலில் வந்து மாட்டு சாணத்தை வந்து நம்ம வந்து தெளிக்கிறதனால நம்மளுக்கு வந்து நோயிலேருந்து நம்மளை வந்து பாதுகா நோய் எந்த நோயும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அதேமாதிரி நம்மளுக்கு நோயிலேருந்து நம்மளை வந்து நல்ல பாதுகாத்துக்கலாம் வாசலில் நம்ம தொளிக்கிறதனால அதன் மூலம் வந்து நல்ல வாசலில் நல்ல வெட்டையாக இருக்கும் அதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து அந்த நம்ம அந்த காலத்தில் வந்து தெளிப்பாங்க அதுக்கு வந்து பின்னாடி ஒரு அர்த்தமும் உண்டு அதில் வந்து சயின்ஸை பற்றி அதில் வந்து சயின்ஸை பற்றி வந்து சயின்ஸு ஒரு சயின்ஸுஸாக இருக்கும் அது வந்து நமக்கு வந்து நோயிலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் அதுக்கு பிறகு வாசலில் தெளிக்கிறதனால அவங்க நோயிலிருந்து நம்மளை வந்து பாதுக்காத்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கும்